பழைய ஃபோனுக்கும் இப்போ வர்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பழைய ஃபோன்ல பட்டன் அமுத்தி மட்டும் தான் நம்பர் போட முடியும் இப்போ டச்சுங்கிறதனால சீக்கிரம் சீக்கிரம் யாருக்காக இருந்தாலும் ஃபோன் பண்ண முடியுது பழைய ஃபோன்ல ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது இப்பத்த ஃபோன்லேலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் வாட்ஸ்அப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் முந்தி ஃபோன்ல ஃபோன் மட்டும் தான் பேச முடியும் இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியுது நெட் யூஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் எங்களால் கற்றுக்க முடியுது அதில் இருந்து என்ன நமக்கு தேவையான விஷயங்களையும் அதில் இருந்து எடுத்துக்க முடியுது சமையல்லேருந்து ஆன்மீகத்துலேருந்து என்ன விஷயம் வேணுணாலும் எடுத்துக்க முடியுது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகுது இப்போ ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறனாலும் முந்தி ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போனால் மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் இப்போ எந்த எடத்தில் இருக்குறமோ அந்த இடத்துலேருந்து அங்கேயிருந்து ஃபோட்டோ எடுக்க முடியுது பழைய ஃபோன்னால நிறைய பாதுகாப்பும் இருக்குது ஆனால் இப்பத்த ஃபோன்ல பாதுகாப்பு கம்மி தான் இருந்தாலும் இது எங்களுக்கு நிறைய யூஸாக இருக்குது இந்த ஃபோன்னால எந்த ப்ராப்லமும் இது வரைக்கும் வந்ததில்லை ஆனாலும் பழைய ஃபோனை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இதுன்னா கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி தெரியுது இந்த ஃபோன்ல நிறைய ஆனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுது எங்களால் யூஸ்